இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயோங்கிற ஒரு பண்பாட்டான ஒரு விஷயோம் வந்து எப்படி ரொம்ப பாதிக்குதுனா இப்போ இருக்கிற காலங்கள் என்னென்னா இப்போ வந்து ரொம்ப மழை பெயும் மோ ரொம்ப மழை பெஞ்சாலும் தப்பு மழையே பெயலனாலும் தப்பு வறட்சியாக எந்த மழையும் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் இருந்துச்சுனாலும் தப்பு மழை பெஞ்சிச்சினா இப்போ தான் பயிர்களெல்லாம் நல்லா வளர்ந்துட்ருக்கும் அப்போன்னு பார்த்து நிறையா மழை பெஞ்சிதுனா அது எல்லாமே அழுகி போயிடும் எதுக்குமே வந்து விவசாயோங்கிறது எதுக்குமே இருக்காது எல்லா பயிருமே அழுகி போயிடும் அதனால் அந்த மாதிரி ஒன்று ஆகுது இல்லைன்னா தண்ணியே இல்லை வறட்சி எந்த தண்ணியுமே இருக்காது கிணத்துலேயும் தண்ணி இருக்காது எங்கேயுமே தண்ணி இருக்காது அந்த மாதிரி பயிர்களெலாம் ரொம்ப வாடி போய் சோர்ந்து போயிடும் அப்போனாலும் அதே மாதிரி இருக்கும் இந்த நடுவில் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா பரவாயில்ல அப்படினா ஓகே இப்போ கூட சென்னையில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனால இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடே இல்லை எதுவுமே இல்லை தங்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பாடு இல்லை வீட்லேலாம் பாம்பெல்லாம் வந்துடுதுன்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் ஒவ்வொரு இது விதமாக விவசாயம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அது இல்லாமல் சில இடத்துல அவங்க விவசாயத்தை அழிச்சுட்டு நிலத்தெல்லாம் வாங்கி பில்டிங்னு ஒன்று கட்டி வெச்சுறாங்க அதனாலே விவசாயோங்கிறது ரொம்ப குறைபாடாக இருக்குது அதை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மக்களுத்துக்கு எடுத்து கூறுணும் அதுக்கப்புறோம் இந்த ஒவ்வொரு வீட்லேயும் இவ்வளோ இவ்வளோ லேண்ட் இருக்கும் நிலம் இருக்கணும் விவசாயோன்னு ஒன்று கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் இந்த நாட்டில் இன்னும் விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாகவும் விடக்கூடாது கம்மியாகவும் விடக்கூடாது வெள்ளம் வறட்சி கடுமையான குளிர்காலம் சூறாவளி ஆலங்கட்டி மழை இந்த மாதிரி நிறையா இருக்குது அதமாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏ தண்ணி இருக்கணும் வெயில்னு ஒன்று அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பொருட்களெலாம் இருக்கணும் அப்போ தான் வந்து மண்ணில் இருக்கிற விவசாயம் இதெல்லாம் ரொம்ப நல்லா வளரும்